ஏலியன்ஸ்லாம் இருக்குன்னு மிஸ்ஸுங்கெலாம் சொல்லியிருக்காங்க காலேஜில் கூட சொல்லியிருக்காங்க சாருங்கலாம் அதனால் பறக்கும் தட்டெலாம் இந்தியாவில் கூட வந்திருக்கு அதனால விமானலாம் தடை செஞ்சுட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அந்த விமானத்தை கூட பேங்ளூர் சைடில் பேங்ளூர் சைடில் திருப்பி விட்டுட்டாங்க போர் விமானங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வந்துச்சு இருக்கா இல்லையா என்னானு ஏலியன்ஸ்லாம் இருக்கா என்னானு அங்கே ஏதும் இல்லைனதுக்கப்பறமாதான் ஏரோபிளேன்லாம் விமானத்தில் பறக்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து ஏலியன்ஸ் பற்றி ரிசர்ச்செலாம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் சைனாவில் எல்லா இடத்துலையும்